ஆ சொல்லுப்பா சரிங்க ஆமாம் வீடு புரோக்கருதாங்க நீங்கள் எவ்வளோ வாடகை எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க சரிங்க எங்கங்க இது தனி வீடா வேணுங்களா இல்லை வீட்டுக்காரங்க ஆ

ஓகேங்க எவ்வளோ எதிர்பாக்கறீ எவ்வளோ வாடகை எதிர்பார்க்குறீங்க அஞ்சு ஆறுக்கு அதுக்கு கிடைக்காதுங்க ஏன்னா கார் பார்க்கிங்கோட வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னால் எட் ரூ எட் ரூபா எட் ரூபா ஒம்பது ரூபா தான் நெலவரங்க எங்களுக்கு வந்து இல்லை அது உங்களுக்குத் தனி வீடா வேணும் அப்படின்னு சொல்லிக் கேட்டீங்கன்னால் அதெல்லாம் பன்னண்டு ரூபா பதினஞ்சு ரூபால இருக்குது எங்களுக்கு வந்து கமிஷன் புரோக்கர் புரோக்கர் கமிஷன் பார்த்தீங்கன்னா நீங்சைகள் ஒரு மாசம் வாடகை அந்த வாடகை காசை எனக்கு எங்களுக்கு வந்து கமிஷனாக கொடுத்தர்ணும்

இல்லங்க ஃபிக்ஸட்னால் எப்படி கேட்குறீங்க இல்லை ஃபிக்ஸட் ஃபிக்ஸடு இல்லை கிடைக்கும் கிடைக்கும் அப்படியும் கிடைக்கும் ஆமாம் இல்லை கிடைக்கும் உங்களுக்கு அதுக்கு தகுந்தாப்போல தான் வீடு கிடைக்கும் உங்களுக்கு காரு வந்து வெளில நிப்பாட்டுற மாதிரி தான் இருக்கும் டூ விலர் மட்டும் தான் உள்ளப் போகிற மாதிரி இருக்கும் அதுக்கு தகுந்தாப்ல தான் ஆ ஆ ஜாமான்லாம் இருக்குதுங்க நீங்கள் கேட்டதுலேருந்து விசாரிச்சேன்னா முடிஞ்சிப்போச்சு வண்டியை நிப்பாட்டி உள்ள நிப்பாட்டுனீங்கன்னால் கேட்டை இழுத்துப் பூட்டிற வேண்டியது தான் அது ரெண்டு தான் இப்போ இப்போ கட்டிருக்குற வீடுகங் எல்லாமேப் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு பெட்ரூம் தான் ஒரு ஹாலு ஒரு ஒரு கிட்சன்

அதை நீங்கள் பெயிண்டிங் பண்ணீங்கன்னால் அது இன்னைக்கு கட்டின வீடு மாதிரியே ஆயிடும் ஆ அது புது வீடு பழைய வீடு அப்படிங்குறதுலாம் கணக்குலாம் கிடையாதுங்க அட்வான்ஸு இருபது ரூபா இருபதாய ரூபா கேட்பாங்க நீங்கள் சொன்ன வாடகை தான் ஏழ் ரூபா நீங்கள் இப்போ பெரம்பலூருக்குள்ள எங்கேப் போனாலும் இந்த வாடகை தான் உங்களுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லிக் கேளுங்கள் அந்த இடத்துக்கு நான் வேணா வாடகை வீடு வீடு வேணா பேசி விட்றேன் ஆ அங்கேயும் பார்க்கலாமே வீடு இருக்கே இங்கேலாம் எட்டு ரூபாங்க எட்டு ரூபா பத்து ரூபா மேலே மாடி மேலேப் போனீங்கன்னால் எட்டு ரூபா வரையிலும் இருக்குது

கீழேலாம் பத்து ரூபா ஏங்க இதுவும் மாநகராட்சி தாங்க இதுவும் மாநகராட் இதுவும் மாநகராட்சி தாங்க எப்போ மாத்திட்டாங்கன்னு தெரிய தெரியுமா தெரியாதுங்களா உங்களுக்கு இல்லைங்களே நீங்கள் மெயினான இடத்துலக் கேட்குறீங்க நீங்கள் அவுட்ருல கேட்டீங்கன்னால் உங்களுக்கு அதுக்கு தகுந்தாப்போல வாடகை சொல்லாம் அட்வான்ஸும் சொல்லாம் நீங்கள் இந்த தங்கு இங்கே இது மதன கோபாலான்னு சொல்லிருங்கள் இதுவும் மெயினான மையப் பகுதி பெரம்பலூருக்கே மையப் பகுதியான எடம் இந்த இடத்துல நீங்கள் வந்து இவ்வளோக் கம்மியாக கேட்டீங்கன்னால் எப்படிக் கிடைக்கும் வாய்ப்பு இல்லைங்கல்ல ஓகே ஓகே ஓகேங்க ஃபோன் பண்ணுங்கள் இதுதான் என் நம்பரு கால் பண்ணுங்கள் ஓகே ஓகே ஓகேங்க